இந்த வெள்ளத்தினால் எங்களுக்கு வந்து சின்னப்பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம் மறுபடி எங்களுக்கு தொழில் வேறு பண்ண போக முடியல ஒரே மழ அதிகமாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாயிட்டு மறுபடி இந்த வெள்ளம் எங்களுக்கு தேவையே இல்லை வெள்ளம் வரும்ன்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை எங்களுக்கு ஒரு முன்னக்கூட்டியே ஒரு அறிவிப்பும் கிடையாது மறுபடி நாங்கள் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப கஸ்டமாக இருந்துச்சு சோறு எல்லாம் பொங்கி வச்சுருந்தோம் சின்னப்பிள்ளைங்க எங்களுக்கு முந்தி சாப்பிடாம இருந்தவோன்னே அந்த சோறை அவங்களுக்கு கொடுத்துட்டோம் எங்களுக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த குளிர் வேறு அதிகம் அதனால் எங்களுக்கு ஒரு போர்வை கூட கிடையாது வேறு கட்சியில் இருந்தாங்க அவங்கள்லாம் மறுநாள் காலையில் தான் வந்தாங்க இதே ஒரு ஃபாதர் தான் பங்கு தந்ததாம் அவங்களும் இங்கே கிடையாது மூணு நாள் என்னமோ அவங்க மணப்பாறை அவங்க ஊர் அங்கே போய் தங்கியிருந்தாங்க எங்களுக்கு போய் எந்தவொரு உதவியும் இல்லை ஆனால் கல்யாணம் மண்டபம் மட்டும் திறந்து கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அங்கே தங்கியிருந்தோம் தங்கறதுக்கு மட்டும் இடம் கிடச்சிது கடவுள் புண்ணியத்தில் அதுமாரி நாங்கள் அங்கேருந்து வரம்போது எங்கள் வீடுகள் எல்லாம் பார்க்கவே முடியல ஒரே சேறு சகதி ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீட்டுக்குள்ளே எனக்கு எல்லாம் சீட்டு மாதிரி போட்டுருந்ததுனால வீட்டுக்குள்ளே தண்ணி ரொம்ப அதிகம் நான் ஒரு ஐயாயிரருவாய்க்கு சரக்கு எடுத்து வச்சுருந்தேன் அந்த சரக்கு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு கையில் காசே கிடையாது எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் ஓடியாந்து காசு கேட்குறாங்க ஒருரூவா கூட என்கிட்ட கிடையாது ரொம்ப வேதனைப்பட்டேன் இந்த வெள்ளம் எங்களுக்கு தேவையே இல்லை எதனால் தான் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தருக்குமே தெரியமாட்டேன்ட்டு அந்த பதிலே காலையில் எந்திருச்சஉடனே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆறு மணிக்கு இந்த வெள்ளத்தை படுத்து தூங்கி எந்திருச்சுருக்கோம் காலையில் வெள்ளன்னோன்னே அடிச்சு கலக்கி வருது ஒன்றுமே யோசிக்கலை சரி நமக்கு உயிர் கிடச்சா போதும் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கலாம் அப்படின் சொல்லிட்டு அந்தளவுக்கு வீட்டை பூட்டினோம் வந்த அன்னைக்கு போயிவிட்டோம் வெளியே ஆனால் இந்த வெள்ளம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது என்ன இன்னே எங்கள் ஊர் தான் குருசிக்கோயில் தெரு தான் ஆனால் அவங்க வந்து நிறைய பேர் எங்களுக்கு எந்த உதவியுமே செய்யலை புளியோதரை கிண்டி ஏன்னா அவங்க எதுவும் கட்சியில் இருந்ததுனால ஒரு கடமைக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி தான் புளியோதோரை இத்மாதிரி லெமன் சோறு இப்படி கொண்டு வந்து போட்டாங்க ஆனால் எங்களுக்கு அந்த நேரம் சாப்பிடவே முடியல வயிறு வலி அது சாப்பிட்னோனே சாப்பிட்னோன்னே ஒரு காசு பணம் உதவி செஞ்சி இருந்தா கூட நாங்கள் பொங்கி சாப்பிட்ருப்போம் எந்த எதுவுமே செய்யல ஒரு பணம் உதவி மட்டும் ஆனால் செஞ்சாங்க ரேஷன் கடையில் ஒரு ஆறாயிரரூவா கொடுத்தாங்க அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு